ஒவ்வொரு ஒவ்வொரு கலாச்சாரத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு பொழுது போக்குகளும் மாற்றப்படுகிறது அதாவது வந்து ஒவ்வொரு வட்டாரங்களுக்கு இருக்கவங்க வந்து ஒவ்வொரு விதமான விளையாட்டுகளும் ஒவ்வொரு பொழுதுமான பொழுது போக்குங்களும் கொண்டு வராங்க இப்போ வந்து இப்போ ஹிந்து மதத்தை பின்பற்றவங்க வந்து ஒவ்வொரு பண்டிகைகளையும் அதாவது பொங்கல் பண்டிகையில் வந்து உறியடிக்கிறது அப்புறம் வந்து இந்த சறுக்கு மரம் அந்தமாதிரியான சில விளையாட்டுகளை பாரம்பரிய செஞ்சுட்டு வராங்க அதில் வந்து அவங்க வந்து கும்மியடிக்கிறது இந்த கோலாட்டம் அதெல்லாம் வந்து அவங்க சமுதாயப்படி அவங்க வட்டாரப்படி அது வந்து செய்கிறாங்க சில சில பேர் வந்து அந்த மதங்கள் அடிப்படையிலேயும் அவங்க இருக்கிற அந்த வட்டாரம் வட்டார வழக்கு அந்தமாதிரியான ஏரியா அந்தமாதிரி சூழ்நிலைகளில் வந்து அவங்க ஒரு மாதிரியும் செய்கிறாங்க இப்போ வந்து சில பேர் வந்து இந்த கும்மியாட்டம் சாமி வேடமிட்டு அவங்க ஆடுறது அப்புறம் நடனமாடுறது நடனத்துலேயே வந்து ஒவ்வொரு மதத்தினர் ஒவ்வொரு கலாச்சார இனத்தினர் தங்களுக்கு தங்களுக்குள்ளையே தனிப்பட்ட நடனங்களை அவங்க ஆடிக்கிறாங்க இதை வந்து அவங்கவங்க விளையாட்டு பொழுதுபோக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் மாறுபட்டுதான் கா இருக்குது அது இந்த வட்டாரத்தை பொ மா பொறுத்த வரைக்கும் அது வேறுபட்டு காணப்படும்